ஹலோ எங்க என் பையன் எனக்கு போன் வாங்கி உச்சா கொடுத்தாப்ல சம்பளம் எடுத்து அதை நான் பத்திரமாக என் பிள்ள வச்சிவிட்டு கவனிச்சு நாங்கள் என் பேரை பிள்ளைகள்லாம் பார்க்கணும்னா அந்த போன் மூலம் பேசுவோம் ஆனால் பிள்ளைகளாம் வீடியோ காலில் காட்டுவாப்பில நான் பத்திரமாக அதை கவனமாக உன்ன வச்சி இருந்து அதை சார்ஜ் போட்டுவிட்டு கவனமாக வச்சி இருப்பேன் நல்ல பிள்ளையா க பிள்ளமாரி அந்த போனை வச்சி இருப்பேன் என் மகளை ரெண்டு பேர பிள்ளைங்கள் எல்லாம் போனில் பேசி சந்தோசப்படுத்துவேன் போன் வந்ததால் பிள்ளமாரி கவனிச்சு நான் அதை பார்த்துக்கொள்வேன் அதேபோல் என் பேரபிள்ளைகள வீடியோல்ல அழகாக பேசுவாங்க என் மனசு சந்தோஷமாக இருக்கும் போன் வந்ததால் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு அதனால மவனுக்கிட்டே போன்ல பேசுவேன் மருமகள் பேரப்பிள்ளைங்கள் எல்லாரும் போனில் பேசி மனசு சந்தோஷமடைஞ்சிது அதேப்போல் மவலுவோல்ட்டையும் பேரப்பிள்ளைங்கலோடும் சந்தோஷமாக போனில் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு போன் பேசுறதால் எனக்கு நல்ல வசதியாக ஆயிடுது அதில் மனம் நிம்மதியா இருக்கு நான் எந்த கஷ்டமும் இல்லை வயசானகாலத்தில் வ் போனில் பேசறத்துக்கு சந்தோசமாக இருக்குது போன் வந்ததால் நம்பிக்கை எல்லம் உள்ள நானும் என் மனைவியும் நல்ல முறையாக போனில் பேசுவோம் பேரப்பிள்ளைங்களை பார்ப்போம் சந்தோஷமாக இருப்போம் அதனால நாங்கள் ஆளுகஸ் போனை கொடுத்தவங்க நன்றியாக நான் பேசுகிறேன்